இந்தியாவில் வந்து நிறைய கலாச்சாரங்களையும் பின்பற்ற மதக் மதங்களையும் கலாச்சாரங்களையும் அதிகமாகவே இங்கே பின்பற்றி வராங்க பாரம்பரியமான உடைகள் அவங்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் அதிகமாகவே வந்து இந்தியாவில் வந்து இருக்குது அதுலையும் வந்து அந்த மத நம்பிக்கைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்புறாங்க அதுலையும் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டீன் சொல்லி இந்த மூணு மதங்கள் வந்து அதிக அளவில் இந்தியாவில் பின்பற்றப்பட்ட வர மதங்கள் இதோடு அடிப்படையில் கலாச்சாரங்களும் பாரம்பரியங்களும் அதிகமாகவே மாறுபட்டு வருகிறது மற்ற நாடோடு ஒப்பிடும் போது ரொம்ப தொன்மையான கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையுமே இந்தியா வந்து அதிகமாகவே கொண்டு வந்துட்டிருக்குது அதில் வந்து சில கலா கலாச்சாரங்கள் வந்து என்ன மாதிரியான உடைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தூய்மையான உடைகள் அணி அணிகிறது அவங்களோடய வந்து பாரம்பரியமான ரொம்ப பழமையான சில கட்டுப்பாடுகள் வந்து அவங்களுக்கு இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு ஏரியாங்களும் ஒவ்வொரு வட்டாரங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரியான வட்டார வழக்குகளையும் இதில் வந்து அடங்கும் அந்த வட்டார வழக்குகள் மற்றும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்குகிற மக்களோடய நம்பிக்கைகளும் அவங்களுக்கான சில சில சடங்குகளையும் அவங்க வந்து நிறைவேத்திட்டு தான் இருக்குகிறாங்க இப்போ வரைக்கும் அதில் வந்து சில கல்யாணங்கள்லையும் சில வந்து இற இறப்பு வீடுகள்லையும் பிறப்பு வீடுகள்லையும் அதிகமாகவே இது வந்து நம்பப்பட்டு வருகிறது அதில் வந்து இந்தியாவில் வந்து பலதரப்பட்ட கலாச்சாரங்கள்லையும் இது இதுக்குள்ளே அடங்கும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியா வந்து பல வித்தியாசமான கலாச்சாரங்களும் பல வித்தியாசமான பாரம்பரியங்களும் இங்கேருந்து வருகிறது அப்படியும் நம்ம சொல்லலாம் அப்பறம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில வகையான கலாச்சாரங்கள் ரொம்ப மேலோங்கியே இருக்குது அதுலையும் வந்து பாரம்பரியான உறவுகள் நடனங்கள் ந உடைகள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அதிகமாகவே இங்கே காணப்பட்டு வருது